எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கனா இப்போ ரொம்ப இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ரொம்ப பிரச்சினை என்னென்னா பொம்பளைங்கள் அதிகமாக கருப்பை எடுக்கிறாங்கம்மா அது ரொம்ப அப்புறம் வயசு பிள்ளைங்க ஒன்றுங்கள்லான்னு என்னாந்துங்க எனக்கு நீர்க்கட்டி எனக்கு நீர்க்கட்டி நீர்க்கட்டி பொண்ணுங்களாது கல்யாணம் ஆனது ஆகாது எல்லா இப்படியே சொல்லுதுங்க அப்புறம் கொரோனா நோயெல்லாம் ஒரு அப்படி ஒரு இதாக வந்துச்சு அப்புறம் என்னன்னே தெரில இந்த பிள்ளுங்கள்லாம் மஞ்சளாகுது போய் கேட்டால் எல்லாம் ஊட்டசத்து குறைபாடு அது இதுன்னுதுங்க பல் வலி ஒருத்தர்க்கில்லாத பல் வலிங்க ஒரு ரொம்ப ஒரு மோசமான இதில் தான் எங்க ஊர்லகிறாங்க அதிக கருப்பை தான்ப்பா எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு